மீன்பிடித்தலோடு வந்து சு தொடர்புடைய சுற்றுசூழல் வந்து கொஞ்சம் பிரச்சினைகள நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அன்றாட வாழ்க்கையில் என்ன அப்படின்னா நம்ம வந்து முதலலாம் மெரினா கடற்கரைக்கு சென்றாலே சந்தோஷமாக இருக்கும் இப்போது வந்து அந்த மாதிரியான மெரினா கடற்கரையாக இருக்கட்டும் ஒரு எண்ணூர் கடற்கரையாக இருக்கட்டும் எங்கேனாது குடும்பத்தோடு நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கும் போது மீன் பிடிச்சுட்டு வரவர்களுடைய வலையை எல்லாம் வந்து அப்படியே அந்த கடற்கரை மணலிலே காய வைக்கிறாங்க அதோடய வாசனை வந்து நமக்கு ரொம்ப தூரத்துக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த மீன் பிடி வலையில் வந்து நிறையா குப்பை கூளங்கள் பேப்பரு அது எல்லாம் அப்படியே சிக்கிக்கிறனால் அந்த இடமும் வந்து குப்பை அதிகமாக சேர்ந்துக்குது தண்ணீர் மாசுபடுகிறதுனால கடல் வந்து இப்போது மொதல் அளவுக்கு சுத்தமாக இல்லை உலகத்துலையே வந்து ரொம்ப அழகான கடற்கரையே மெரினா தான் சொல்லுவாங்க இப்போது வந்து அந்த கடற்கரையே இப்போ அழகே இல்லாமல் தான் இருக்குது முதல்ல அளவுக்கு இப்போ இல்லை அதே மாதிரி நம்ம பெசன்நகராக இருக்கட்டும் அடையார் கடற்கரையாக இருக்கட்டும் இது எல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை அதாவது அந்த காலங்கிறது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி இப்போது இல்லை அவ்வளோவா நிறைய குப்பைங்களாக தான் இருக்குது இப்போது அவ்வளோவா வந்து சரியாக நிர்வகிக்கிறதும் இல்லை மக்களும் வந்து அரசாங்கத்தோடு ஒத்துழைச்சி எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம சந்தோஷத்துக்காக வரோம் இயற்கையை நம்ம மாசுபடாமல் சுத்தமாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக அந்த நேரத்தை கழிச்சிட்டு நல்ல படியாக நம்ம கெளம் வ கிளம்பணும் தண்ணீர் மாசுபாட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் மக்களும் கவனமாக இருக்கணும் அரசாங்கமும் ஏதாவது ஒரு மாற்று மாற்றுதரு மா மாற்றத்தை கொண்டு வரணும் மீன் பிடித்தல் உடைய மீன் பிடி தொழிலாளர்களும் வந்து தங்களுடைய தொழில சரியாக செஞ்சுட்டு மக்களுக்கு எந்தவித பிரச்சினையும் இல்லாத அளவுக்கு அவங்க படகையும் மீன் வலைகளையும் பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைச்சோமுன்னா எந்த பிரச்சினையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான்